எங்கள் கிராமம் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே எங்கள் கிராமத்தில் புன்செய் நிலங்களும் இருக்குது நன்செய் நிலங்களும் இருக்குது புன்செய் நிலங்கள் பார்த்தீங்கன்னா சிறுதானியங்கள்லாம் விளைவிக்கிறது பொதுவாக வானம் பார்த்த பூமின்னு சொல்வாங்க வரகு தினை ராகி கம்பம் கம்பு சோளம் தட்டக்காய் தட்டக்கொட்டை பயிறு மெயினாக நெலக்கடலை நாங்கள் போடுவோம்ங்க இது எல்லாம் வந்து நாங்கள் மழையை மட்டும் நம்பி நாங்கள் பயிரிடுற இந்த சிறு சிறுதானியங்கள் இன்னொன்னு வந்து நன்செய் நிலங்கள் நன்செய் நிலங்களில் கிணறு இருக்கும் ஸோ ஃபோர் தண்ணி இருக்கும் அதை வெச்சு நாங்கள் வந்து வாழை மஞ்சள் கரும்பு கருவேப்பில்லை பூச்செடிகள் இதெல்லாம் நாங்கள் வந்து போடுவோம்ங்க தென்னம்பிள்ள இதெல்லாமே நாங்கள் பண்ணுவோம் நீர் பாசனம் பார்த்தீங்க அப்படின்னா மழை வந்து நல்லா பேய்ஞ்சிச்சினா அந்த வருஷத்துக்கு வந்து நல்லா மழை பேய்ஞ்சிச்சி அப்படின்னா ஏரி குளங்கள் எல்லாம் நல்லா ஊற்றுத் தண்ணீர் நல்லா இருக்கும் ஸோ அந்த வருஷத்துக்கு விவசாயத்துக்கு போதுமான தண்ணி இருக்கும் இதை வெச்சு நாங்கள் வந்து வாழைகள் எல்லாம் போட்டும் நல்லா பண்ணிக்குவோம் சாகுபடி பண்ணிக்குவோம் அதுக்கப்றம் ஒரே ஒரே டைமில் திருப்பி திருப்பி ஒன்னேயே நாங்கள் வந்து பயிர் சாகுபடி பண்ணமாட்டோம் வாழை ஃபர்ஸ்ட்டு வாழை போடுவோம் அதுக்கப்புறம் வந்து வேறு ஒரு இது போடுவோம் மஞ்சள் போடுவோம் வெங்காயம் போடுவோம் ஸோ வேறு இது காய்கறிகள்லாம் போட்டு எடுப்போம் வெண்டைக்கா போடுவோம் அதுக்கப்புறம் வந்து பூச்செடிகள் வந்து ஒரு பக்கம் ஒரு சின்ன இடத்துல நாங்கள் போட்டிருப்போம் மெயினாக பூச்செடிகள் பார்த்தீங்க அப்படின்னா முல்லை மல்லி ஜாதிமுல்லை இது இது இதெல்லாம் வந்து அதிகமாக நாங்கள் இது பண்ணுவோம் நீர் வசதிகள் அப்புறம் வந்து வானம் பார்த்த பூமிக்கு மெயினாக நாங்கள் போடுறது ஒரு பட்டம் வந்து நிலக்கடலை போடுவோம் அதுக்கப்புறம் சோளம் போட்டு சோளத்தட்டு மெயினாக நாங்கள் வந்து மாட்டுக்கு தான் எடுத்து வெச்சுப்போம் ஸோ அந்த மாட்டுக்கு வந்து நல்லா அதுங்கள் வந்து மழைகாலங்களில் அதுங்களுக்கு வந்து போய் மேய வெளியே விட முடியாது அதேமாதிரி ரொம்ப வெயில் அடிக்கிற காலங்களில் வந்து எல்லாம் வறண்டு போயிடும் ஸோ வறட்சியாகிரும் ஸோ அதுக்கான தீவனங்களை சேமித்து வைக்கிறதுக்காக சோளம் அது தட்டபட்டை சோளத்தோட பயிரை மட்டும் எடுத்துட்டு சோளத்தட்டை வந்து நாங்கள் மாட்டுக்கு சேமித்து வெச்சுப்போம் அதுக்கப்புறம் கூடவே வந்து மசால் பில் போடுவோம் அதுவும் மாட்டுக்காகப் போடுவோம் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா வாழைகள் வாழை தான் அதிகமாக எங்கள் ஊர் பக்கம் நாங்கள் வந்து பயிரிடுவோம் சாகுபடி பண்ணுவோம் வாழை அதுக்கப்புறம் தென்னம்பிள்ள போட்றவங்க விவசாயம் பண்ண முடியாதவங்க கடைசி இதில் தென்னம்பிள்ள போட்டு விட்டுருவாங்க ஸோ அது நல்லா பெருசாகி தென்னம்பிள்ள வந்து நல்லா ரெண்டு டைம் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு டைம் சாகுபடி நாங்கள் வந்து பண்ணுவோம்ங்க